உங்கள் ஹோட்டலில் இன்னைக்கு டுடே என்ன ஸ்பெஷல் ம் எங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வேணும் பெப்பர் ரசம் வேணும் நண்டு ஃப்ரை வேணும் இதெல்லாம் இருக்குதுங்களா உங்கள் கடையில் ஓகே வெயிட் பண்ணுறோங்க வெயிட் பண்ணால் இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணுவிங்களா எதுவும் ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிருங்கள் என்ன ஆஃபர் இருக்குதுங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் வேணாங்க ஓகே தேங்க் யூ ம் வெயிட் பண்ணுறோம்